ஆ வணக்கம் மேம் எனக்கு வந்து ஷாஸ்னி காய்கறி கடைங்களா ஆ எனக்கு வந்து ஒரு டீடெய்ல் வேணும் மேம் இப்போ எங்கள் வீட்டில் என் சிஸ்டருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்குத் தேவையான காய்கறிலாம் உங்கள் உங்கள் காய்கறி கடையில் வாங்கணுன்னு நினைக்கிறோம் விசாரிச்சதில் நல்ல காய்கறி கடைனு சொல்லியிருக்காங்க எல்லா ஓகேங்க

ஆ ஓகேங்க ஓகேங்க ஃபிரெஷ்ஷாக இருக்குங்களா காய்கறிஸ்லாம் ஓகேங்க ஓகேங்க வர்ற ச ச வர்ற வெள்ளிக்கிழம அன்றைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனு மேரேஜு எங்களுக்கு வியாழக்கிழம வரவேற்பு முன்னாடியே வைக்கிறோம் எனக்கும் அப்போ சமைக்கிறதுக்கு வேணுமான எனக்கு ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கிலாம் எனக்கு காய்கறில்லாம் வந்துடணும் ஆ தந்துடுவீங்களா ஓகே நான் உங்களுக்கு அந்த அந்த லிஸ்ட்டெல்லாம் ஆ அந்த லிஸ்ட்டெல்லாம் சமையல்காரர்ட்ட வாங்கி நான் உங்களுக்கு செண்ட் பண்ணுறேன் ஆ இப்போ உங்களுக்கு நான் ஆ சரிங்க மண்டபம் பேர் சொல்லிட்டுங்களா ஆ ஆ பவுனம்மாள் மண்டபம் பவுனம்மாள் மண்டபம்னு எழுதிக்கோங்க திருமண மண்டபம் ஓகேங்க ம் ஆ நெய்வேலி தாங்க ரொம்ப சந்தோஷங்க ஆ சரிங்க எப்போ தரணுன்னு சொல்லுங்கள் எப்படி தரணுன்னு சொல்லுங்கள் அந்த டீடெய்ல் நீங்கள் எனக்கு செண்ட் பண்ணீங்கன்னால் நான் உங்களுக்கு செண்ட் பண்ணிடுறேன் ஓகேங்க ஓகேங்க கண்டிப்பாக வரேங்க வந்து நேரில் பார்த்துட்டு நான் வந்து பார்த்துட்டு நான் ஆடர புக் பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாக எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வரேன் ம் எடுத்துட்டு வரேன் ஓகேங்க ரொம்ப நன்றிங்க